எங்கள் ஊர் வந்து கடலோர பகுதியில் இருக்குது அதனால வந்து நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் எடுப்பாங்க நிறைய மூவிஸ்லாம் வந்து அங்கே வந்து எடுப்பாங்க நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி எங்கள் ஊரை நிறைய கோவில் திருவிழாக்கள் வரும் அந்த கோவில் திருவிழாக்களில் வந்து நிறைய கலைகள்லாம் இருக்கும் கரகாட்டம் அதுக்கப்புறோம் தெருக்கூத்து போடுவாங்க மயிலாட்டம் குயிலாட்டம் ஒயிலாட்டம் இந்த மாதிரி நிறைய போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அ அதுக்கப்புறோம் திருவிழாக்கள்லாம் நடக்கும் போது ஆர்கெஸ்ட்ரான்னு ஒன்று நடக்கும் அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த திருவிழாக்களில் வந்து சொப்பு ஜாமான்னு சொல்கிற மாதிரி விளையாட்டு ஜாமாங்கள்லாம் நிறைய விற்கும் அந்த அந்த ஜாமாலாம் வந்து நாங்கள் வாங்குவோம் அந்த கைவினை பொருட்கள்லாம் வந்து நாங்களே வந்து மண்ணால் செஞ்சு மண் பானைகள் மண் சட்டிகள் குக்கிங் பண்கிற மாதிரி எல்லாம் நாங்களே பண்ணி நாங்களே அந்த திருவி திருவிழாக்களில் விற்போம் கைவினை பொருட்கள்லாம் வந்து கிரா எங்கள் எங்கள் கிராமங்களில் வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் எல்லாரும் எல்லாரும் மோஸ்ட்லீ பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுவாங்கனா விசிறி மட்டை அதாவது பனை ஓலைகளில் வந்து செய்யப்பட்ட விசிறி மட்டை கூடைகள் இந்த மாரி கைத்தறி கட்டில் இந்த மாதிரி நிறைய கைவினை பொருட்கள்லாம் ரொம்ப பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும்